எங்கள் வீட்டுக்கு அருகில் விவசாய நிலம் நிறைய இருக்கிறது அங்கே ஆரியம் சோளம் கம்பு நெல் போன்ற விவசாயி நிறைய பயிரிட்டு வருகிறார்கள் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பயிர்கள் பழம் ஐட்டங்கள் நிறைய இருக்கிறது இந்த ஐட்டங்கள்லாம் இருக்கிறதுனால பறவைகள் நிறைய வந்து போகிறது வந்து ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மாடியில் பார்த்திங்கன்னா சாதம் வைப்பாங்க திங்கள் வெள்ளி தோறும் அதனால் வீட்டு மாடிலேருந்து நிறைய பறவைகள் வந்து வந்து உக்கார்ந்துட்டு நிறைய சாப்பிட்டுட்டு போகிறது